எங்கள் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய இயற்கை வளங்களான ராமக்கல் ஏரி மிக அருகில் இருக்கிறது அவற்றின் தண்ணீரில் சாக்கடை கலப்பதால் அதில் பருகும் நீர்ப் பருகும் கால்நடைகள் பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது அது ஏரியை சுற்றி நடைப்பயிற்சி செய்ய பார்க் அமைக்கப்பட்டுள்ளது அங்கு பெரும்பாலானோர் காலை மாலைகளில் நடைப்பயிற்சி செய்கிறார்கள் அதில் சாக்கடைகளும் பிளாஸ்டிக் கழிவுகளும் மற்ற கழிவுகளும் கலப்பதால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது எங்கள் மாவட்டத்திலுள்ள நீர் ஆதாரங்களான சனத்குமார் நதி கால்வாய் அமைந்துள்ளது அதை சுற்றியுள்ள சுகாதாரத்தில் தூர்வாரி கழிவுகள் அதில் கலக்காமல் பார்த்து கொண்டால் விவசாயத்திற்கு பெரிதும் பயன்படும் என்பதை நான் கவனித்தேன் மாவட்ட பேரூராட்சியில் அந்தந்த பகுதிகளில் குப்பைகளை அன்றாடம் சுத்தப்படுத்தி குப்பை தொட்டிகளை வைத்து எடுத்து செல்கிறார்கள் இதை நான் நன்கு கவனித்தேன்